அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணுாற்றி எண்பத்து ரெண்டு ஐம்பத்து ஓராயிரத்து இரநூத்தி எண்பத்து ஒன்பது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்பது ஐந்து லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்றி எண்பத்து மூணு எட்டு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று